பாடும் போது மூச்சு கட்டுப்பாடுங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியம் ஏன்னால் பாட்டு பாடும்போது இடையில சில லைன்லாம் வந்து மூச்சு வந்து தம் கட்டி பாடுனால் மட்டம் தான் அந்த இடோம் வந்து அழகாக இருக்கும் மூச்சு வந்து அந்தெடத்தில் தம் கட்டாமல் கட் பண்ணி பாடிட்டு அது வந்து அந்த பாட்டயோடய ராகமே மாறிடும் அது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அதே வந்து நம்ம அந்த மூச்சை பிடுச்சி அந்த லைன்னை அப்படியே இழுத்து பாடும்போது வந்து பார்த்தீங்க அப்படினா அது கேட்குறத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து அதை வளர்த்துக்குறத்துக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணும் நிறைய வாட்டி அந்த பாட்டை பாடி பார்க்கணும் அந்த மூச்சுவிட்ற இடத்துல வந்து அடிக்கடி அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்தமாதிரி நம்மளால் பாடமுடியும் ஸோ வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து முயற்சி ரொம்ப முக்கியம் அந்த மூச்சு இது பண்ணுறத்துக்கும் வந்து நம்ம அடிக்கடி அதை பண்ணி பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் பண்ணமுடியும்